வ இப்போ உழ உழவர் சந்தையில் வந்திங்கள் அப்படின்னா காய்கறி விவசாயிகளுக்குலாம் வந்து மேட்டுப்பாளையம் உழவர் சந்தை இருக்குது கீழே போனீங்கனா கீழ் மைதானமாக அங்கே இருக்குது இதில் காய்கறி எல்லாம் கொண்டு வந்து அவங்க மக்கள் ஆதரவு தாங்க எல்லாம் மக்கள் வந்து எல்லா வாங்கறாங்க பிடிக்கிறாங்கள் எல்லாம் செஞ்சிகிட்டு தான் இருக்காங்க அப்போ ஆதரவு மக்கள் ஆதரவு இல்லாமல் எப்படி வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் மக்கள் ஆதரவு இருக்குது தக்காளியில் இருந்து எல்லாம் கொண்டு வராங்க இதுலே தரகரும் இருக்காங்கள் கையை மாற்றி விட்டா தரகர் வந்து தரகர் வாங்கி போயி சின்ன சின்ன கடைகளுக்காரும் எல்லாம் வாங்கிட்டு போயிருவாங்க பெரிய கடைக்காரர் வாங்கிக்குவாங்க அவங் விவசாயளுக்கு வந்து மக்கள் ஆதரவு தான் மெயின்னு மக்கள் வந்து எல்லாம் வாங்கிறாங்க தரகரும் விற்றும் கொடுத்துட்றாங்க அவ்வளோ தாங்க